படத்தை எடுப்பதுங்கிறது மிக மிக புனிதமான விஷயம் உண்மையான விஷயம் தொன்மையான விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயமே செய்கிறத வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு படத்தை எடுப்பது எனக்கு ரொம்ப புடிக்கும் அதே நேரத்தில் சில பேரை மகிழ்விக்கவும் சில பேரை வந்து சந்தோஷப்படுத்தவும் அந்த படத்தை நான் எடுப்பேன் அதே நேரத்தில் இதை வந்து வெளி உலகத்துக்கும் நான் காட்டுவேன் சில விஷயம் அரிதான விஷயம் ஆனதாக தெரிஞ்சாலும் ஒரு அழகான ஒரு விஷயம் தெரிஞ்சாலோ அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அதுவும் நிறைய பேரு சந்தோஷப்படுத்தும் அதேமாதிரி இந்த ஒரு புகைப்படம் என்பது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா ஒரு நிகழ்வு எனக்கு பிடிச்சதுனா அதே நிகழ்வு மற்றவங்களுக்கும் பிடிக்குன்றத நம்பி நான் எடுத்து நான் மற்றவங்களுக்கு காட்டுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்